என்னோடய பேர் வந்து கௌசல்யா நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தான் என்னோடய அம்மா பேர் வந்து கலைவாணி அப்பா பேர் கதிரேசன் எனக்கு எங்கள் அம்மா அப்பாவை ரொம்ப பிடிக்கும் என் கூட பிறந்தது ஒரு தங்கச்சி நான் வந்து ச ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுலேருந்து ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எங்கள் ஊர் பக்கத்தில் அந்தூருன்னு சொல்லிவிட்டு அந்த ஊரில் செயிண்ட் பால்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படித்தேன் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்டுலேருந்து டென்த்து வரைக்கும் பெரம்பலூர் தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன் லெவன்த் அண்ட் டுவெல்த் வந்து எங்கள் ஊர் அதாவது குன்னம்லேயே கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன் அப்றம் முடிச்சுட்டு டுவெல்த்து முடிச்சுட்டு நான் காலேஜ் வந்து மைக்ரோபயாலஜி எடுத்தேன் பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி வந்து ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பண்ணேன் எம்எஸ்சி அதுக்கப்றோறம் பண்ணேன் எம்எஸ்சி வந்து ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் பிஎஸ்சி டிகிரி இப்போ வாங்கிவிட்டேன் எம்எஸ்சி ஓட டிகிரி கம்மிங் இப்போது வர வெள்ளிக்கெழம வந்து டிகிரி சர்டிஃபிகேட்டு கையில் வாங்கிடுவேன் நான் என்னை என்னை பிஎஸ்சி வரையும் படிக்க வைச்சது என்னோடய அம்மா அப்பா தான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு என்னோடய அம்மா அப்பா அப்புறமேட்டுக்கு எனக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சி இப்போ கல்யாணம் ஆகி இந்த ஜூன் வந்தால் நாலு வருஷம் கம்ப்ளீட் ஆகுது என்னோடய ஹஸ்பண்ட் தான் எனக்கு மிக பெரிய ஒரு கிஃப்ட்டு என் லைஃப்பில் கெடைச்ச ஒரு கிஃப்ட்டு எனக்கு எனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் செய்ய சொல்வாங்க என்ன எம்எஸ்சி படிக்க வெச்சது என்னோடய ஹஸ்பண்ட் தான் எனக்கு ஒரு பெண் கொழந்தை இருக்குது என் குழந்தைக்கு வந்து என் கொழந்தைக்கு இப்போது ரெண்ட்ரை வயசு ஆகுது என் கொழந்தை இப்போ தான் பால்வாடி போய்ட்ருக்கா அவளை நல்லா படிக்க வெச்சு ஒரு லெவலுக்கு அவளை கொண்டு வரணும் அவளை வந்து அவளோடய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் படிக்க வைப்போம் வேலைக்கு அனுப்புவோம் எல்லாம் பண்ணுவோம் நான் இப்போ வந்து எம்எஸ்சி படித்திருக்கேன் எனக்கு மெடிக்கல் கோடிங் ரிலேட்டடாக ஜாபுக்கு போகணும்ன்னு ஆசை எங்கள் வீட்டுக்கார் வந்து ஃபாரினில் இருக்கறதுனால நான் இப்போது பாப்பாவை பார்த்துட்டு நான் அம்மா வீட்டில் இருக்கேன் என் தங்கச்சி வந்து இப்போ தான் டுவெல்த்து முடித்தா அவள் வந்து காமர்ஸ் குரூப் எடுத்து படிச்சிட்ரு டு படிச்சாள் டுவெல்த்து டுவெல்த் எக்ஸாம் வந்து இப்போது லா இந்த வீக் ச டியூஸ்டே தான் முடிஞ்சுச்சி அதுக்கப்பறம் அவளுக்கு வந்து ஐடி ஃபீல்டில் வேலைக்கு போகணும்ன்னு ஆசை ஐடி இல்லைனா ஆடிட்டிங் லைனில் போகணும்ன்னு ஆசை அவள் அந்த ரிலேட்டடாக படிச்சிட்டுருக்கா என் பொண்ணும் வந்து நல்லா இப்போ பால்வாடி போகிறா நல்லா பேசுவாள் நல்லா விளையாடுவாள் எல்லா டேலண்ட்டுமே என் பாப்பாவுக்கு இருக்குது என் ஹஸ்பண்ட் வந்து இப்போது துபாயில் இருக்கனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது சப்போஸ் அப்பறம் வேலைக்கு போய் தான் ஆகணும்ன்ற ஒரு சிச்சுவேஷன்னால் அவங்க அங்கே இருக்காங்க நாங்கள் இங்கே இருக்கோம் என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்த ஊர் வந்து தஞ்சாவூர் டிஸ்டிக்ட்டில் வந்து குணவாசல்னு சொல்லிட்டு ஒரு ஊர் அது வந்து கிராமந்தான் அங்கே வந்து நான் எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் மாமியார் எங்கள் மாமனார் வந்து இறந்துட்டாங்க என் வீட்டுக்காரர் ஃபாரினில் இருக்காங்க எங்கள் மாமியார் வந்து எங்கள் வீட்டில் இருக்காங்க நான் இங்கே பாப்பாவை ஸ்கூல் அனுப்பிட்டு பாப்பாவை பார்த்துக்கறதுனால நான் அம்மா வீட்லேயே இருக்கேன் எனக்கு ஃபேம்லியும் ஃபேமிலியாலேயும் எந்த ப்ராப்ளமும் இல்லலை பேரண்ட்ஸாலேயும் எந்த ப்ராப்ளமும் இல்லை என்னை நல்லா படிக்க வைச்சாங்க எனக்கு இங்கே எனக்கு அப்பறம் ஒரு லெவலுக்கு மேலே எனக்கு மேரேஜும் பண்ணி வைச்சாங்க என் ஹஸ்பண்டும் என்னை நல்லா பார்த்துக்கறாங்க எனக்கு ஹஸ்பண்டால் எந்த ஒரு ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு என்ன பிடிக்குமோ அதான் செய்வாங்க அதேபோல் நான் நான் அவங்க சொல்கிறது தான் கேட்பேன் அந்த மாதிரி தான் இருப்போம் எனக்கு பிடிச்ச ஆக்டர்னா சூர்யா சூர்யா ஜோதிகா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சூர்யா ஜோதிகா மூவி எதுன்னாலும் போய் பார்ப்பேன் என் ஹஸ்பண்டுக்கு வந்து அஜித் தான் பிடிக்கும் அஜித் சாரோடய மூவினா நாங்கள் எங்க போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அதேபோல் நிறைய டூரு அது இதுன்ட்டு வெளியிலலாம் நிறைய இடத்துக்கு போவோம் ஹஸ்பண்ட் வர்றப்போ போய்ட்டு வருவோம் எங்க பாப்பாவும் நிறைய இடத்தலாம் சுற்றி பார்க்கணும் அந்த மாதிரி தான் இருப்பாள் அவளுக்கு வந்து வெளியில் இருக்கிற சூழல் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் நாங்கள் வெளியில் அதிகமாக அவளை கூட்டிட்டு போவோம் நிறைய இடத்துல விளையாட விடுவோம் அந்த மாதிரி தான் இருப்போம் அப்றம் வீக்ல வீக் ஒன்ஸு ஏதாவது ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றது அந்த மாதிரி ஜாலியாக இருப்போம் நிறைய ஸ்னாக்ஸ் எல்லாம் வீட்டில் செஞ்சு சாப்பிடுவோம் எனக்கு பிடிச்ச ஸ்னாக்ஸுனா காலிஃப்ளார் பக்கோடா அந்த மாதிரி அதிகமாக வீட்டில் அதான் அதிகமாக செஞ்சு சாப்பிடுவோம் எனக்கு அப்றம் ஸ்வீட்டில் வந்து அசோகா பிடிக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் அசோகா தான் ரொம்ப பிடிக்கும் காரம்னா எங்கள் வீட்டுக்காரருக்கு வெங்காய பக்கோடா இந்த மாதிரி காய்கறியில் செய்கிற பக்கோடாலாம் அந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும் எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சதுனா இந்த சாக்லேட்டு பிஸ்கேட் ஐஸ்கிரீம் இதான் எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் என் கொழந்தைக்கு அவளுக்கு எவ்வளோ ஜூஸ் வாங்கி கொடுத்தாலும் குடித்துக்கிட்டே இருப்பாள் நல்ல இப்போவே அவளுக்கு நிறைய மெமரி பவர்லாம் இருக்குது என் பொண்ணு திருக்குறள்லாம் சொல்லி கொடுத்தா சொல்லுவாள் ஆத்திச்சூடி சொல்லுவாள் எங்க பாப்பா நான் எப்படிலாம் இருக்கணும்ன்னு ஆசைப்பட்டனோ அந்த மாதிரியே எங்கள் பாப்பாவும் இருக்குது அது எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு என்னோட என்னோடய மெண்டாலிட்டிக்கு ஏற்ற மாதிரியே என்னோடய அம்மா அப்பா என்னை படிக்க வைச்சாங்க அதே மாதிரியே என எனக்கு ஏற்ற மாதிரியே எனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கெடைச்சாங்க எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு தேவதை மாதிரி ஒரு குட்டி கொழந்தை இருக்குது இதான் என்னோடய உலகம் இதான் என்னோடய லைஃப் இதான் என்னோடய ஃப் ரொட்டீன் லைஃபு இது தான் நான் இப்போது டைலரிங்கும் கத்துட்டுருக்கேன் டைலரிங் கற்றுக்கிட்டு நானே வீட்டில் எனக்கு வேறு யாருக்கும் தைச்சி கொடுக்கணுனாலும் தைச்சி கொடுப்பேன் எனக்கு அப்றம் மெடிக்கல் கோடிங்கில் தான் ஜாபுக்கு போகணும்ன்னு ஆசை இன்னொரு டூ இயர்ஸில் நான் அந்த ஜாபுக்கு போயிடுவேன் கண்டிப்பாக அதுக்குள்ளே எங்கள் பாப்பாவும் பெருசாகிடும் நான் அப்றம் வெளியில் வேலைக்கு போய்ட்டனா அப்றம் நாங்கள் எல்லாம் வீடெல்லாம் கட்டுற கொஞ்சம் அதுக்கு வீடு கட்டுறதுனால வீடெல்லாம் கட்டிவிட்டு நாங்கள் செட்டில் ஆகிடுவோம் இதான் என்னோடய லைஃப் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு ஃபர்ஸ்ட்டு பிடிச்சது எங்கள் அப்பா தான் எங்கள் அப்பா இல்லைனா நான் இங்கே இல்லவே இல்லை அப்றம் எங்கள் அம்மா பிடிக்கும் எங்கள் ஹஸ்பண்டையும் ரொம்ப பிடிக்கும் எல்லோரையும் பிடிக்கும் இவங்க தான் பிடிக்காது பிடிக்கும் அப்படிலாம் கிடையாது அதேபோல் எனக்கு எங்கள் சித்தியை ரொம்ப பிடிக்கும் ஒரு ப்ராப்ளமால் இப்போ நாங்கள் பேசாமல் இருக்கோம் அதான் வேறு ஒன்றும் இல்லை அதனால் எங்கள் சித்தியை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் தங்கச்சியும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் நிறையா நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்போம் எனிடைம் நாங்கள் சண்டை போட்டுட்டே தான் இருப்போம் ஆனால் ஒற்றுமையா இருக்கிற டைமில் ஒற்றுமையா இருப்போம் இதான் நாங்கள் இதான் என்னோடய லைஃப் இதான் என்னை பற்றி நான் சொல்கிறது இது தான் வேறு எதுவும் இல்லை என்னை பற்றி